ஓவியம் வரையும் போது ரொம்ப கஸ்டமாகதாப்பா இருக்கும் அதில் எனக்கு இருந்தது அதில் வந்து கண்ணு மூக்கு உதடு காது இது இந்தமாதிரி உறுப்புகள்லாம் வரையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது திரும்ப திரும்ப திரும்ப வரையும் போது முதல்ல செய்த தப்பு மறுபடி வராது அந்த மாதிரி கண்ணு மூக்குலாம் வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலையும் கிடையாது அதை வைக்கும் போது ஃபஸ்ட்டு தப்பாகவே வரையிரமோ அப்படினு என் மனசுக்கு பட்டுது திரும்ப திரும்ப அது வரைய வரைய வரைய ரொம்ப அழகாக வரைய கத்துக்கின அப்புறம் பார்க்கும் போது முதலேந்து வந்த எப்படி நம்ம வரைஞ்சு இருப்போம் இப்போ வரைஞ்சதுக்கு முன்ன வரைஞ்சதுக்கும் நம்ம ரொம்ப நல்லதாக வந்துக்கின்னு இருக்கோம் முன்னேறிகின்னு இருக்கோம் அப்படினு என் மனசுக்கு படுதுப்பா அதை தான் நான் செஞ்சிக்கின்னு இருக்கேன் இப்போ பார்க்குறவங்க அது பரவாயிலன்னு நினைக்கிறேன்